எங்கள் பகுதியில் பார்த்திங்க அப்படினால் மக்காச்சோளம் போடுவாங்க நெல் எள் கொத்தமல்லி இது மாதிரி வந்து மெளகாய் இது எல்லாமே வந்து எங்கள் ஏரியாவில் மக்கள் வந்து சாகுபடி செய்யக்கூடிய பயிர்கள் இப்போ பார்த்திங்க அப்படினா

இதுதான் வந்து நெல்லுக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படினா மக்காச்சோளம் மக்காச்சோளத்தை வந்து பார்த்திங்க அப்படினா இது வந்து செப்டம்பர் அக்ட்டோபரில் போடுவாங்க போட்டுவிட்டு மே மார்ச் ஏப்ரலில் வந்து அறுவடை பண்ணிடணும் மக்காச்சோளம் இதுக்கு வந்து இந்த பனியே போதும் மக்காச்சோளத்துக்கு வந்து மழையும் அதிகமாக இருக்க கூடாது வெயிலும் அதிகமாக இருக்க கூடாது இல்லாட்டினா மருந்து பூச்சி வச்சுரும் இதில் மக்காச்சோளத்தில் அதனால் வந்து நார்மலான தண்ணி இருந்தாலே போதும் பனியே போதும் அந்த பனி டைமில் போட்டாலே போதும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு நாள் பனி பனி பெய்ய கூடிய நாட்கள் இதில் வந்து மக்காச்சோளத்துக்கு போதுமானது இதே வந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படினால் கம்பு எள் இது எல்லாத்துக்கும் தண்ணி அதிகமாக இருக்க கூடாது எல்லாத்துக்கும் வந்து காலநிலை வந்து ஒரு ஒரு லெவெலாக இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா நெல் மெளகாய் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கனா இதுக்கும் நார்மலான தண்ணி இருந்தாலே போதும் இதுதான் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து பக்கமாக பண்ணக்கூடிய வந்து பயிர்கள்